எங்கள் ஊர் வந்து ஒரு சிறிய கிராமம்தான் ஆனால் அது ஒரு சின்ன கிராமமாக இருந்தாலும் அரசாங்கம் வந்து எங்களுக்கு போதுமான அளவு கரெக்டான ஒரு மருத்துவமும் கரெக்டான ஒரு இதுவும் கொடுத்துருக்கு அது செய்கிற ஊழியர்களும் அவங்களோடைய வேலை என்னவோ அதை கரெக்டாக செய்கிறாங்க எடுத்துக்காட்டுக்கு நர்ஸு டாக்டர் அவங்களோட இருக்கிற சக ஊழியர்களும் நல்லா அவங்களோடைய வேலையை நல்லா சிறந்த முறையில் செய்கிறாங்க அவங்க வந்து நமக்கு ஏதனா ஒரு டவுட்டு அப்படின்னா நமக்கு உடம்பு சரியில்லை திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே சக ஊழியர்கள் இருக்காங்கள்ல அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ப கேட்டோம் அப்படின்னா அவங்க உடனே இந்த மாரி டாக்டரு இப்போ வருவாங்க அந்த நேரத்துக்கு வருவாங்க அந்த நேரத்துக்கு போவாங்க இதுக்கு இந்த மெடிசன் சாப்பிட்ணும் அவங்க டாக்டருட்ட நம்ப கன்சல் பண்ணி நம்ப வாங்கிக்கலாம் அப்படியும் சொல்லிவிட்டு அவர்களும் சொல்கிறாங்க நான் இங்கே வந்து தடுப்பூசி முகாம்கள் எப்போயுமே போட்டுகிட்டுதான் இருப்பாங்க தவறாமல் வாரம் ஒரு முறையாவது இல்லை மாதம் இரண்டு முறை மூன்று முறையாவது போட்டுக்கொண்டுதான் இருக்கிறாங்க சிறு குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் அப்படி சொல்லிட்டு இவர்களுக்கு எல்லாத்துக்குமே தடுப்பூசி போடுகிறாங்க இப்போ இந்த கொரோனா தடுப்பூசி வந்துச்சு அப்போயும் போட்டுகிட்டுதான் இருந்தாங்க குழந்தைங்கள் பிறந்த குழந்தை ஒரு மாத குழந்தை மூன்று மாத குழந்தை அந்த மாதிரி ஏழு ஒன்பது எனக்கு முழுவதுமாக தெரியவில்லை ஆனால் இந்த மாதிரி குழந்தைகள் அடிக்கடி நிறைய தாய்மார்கள் கொண்டு கூட்டிகிட்டு போவாங்க அதை நான் பார்த்துருக்கேன் தடுப்பூசி வந்து முகாம் வந்து ஹாஸ்பிட்டலேதான் போடுவாங்க வெளில நிறையா பேரால் இங்கேயிருந்து தூரமாக இருக்குது அதனால நடந்து போக முடியாது இரண்டு மைல் தூரம் மூன்று மைல் தூரம் இருக்கிறதால நடந்து போக முடியாது அப்படின்றதால வசதி இல்லாதவர்களுக்காக அவங்கூரை தேடியே வந்து மருத்துவத்தை வந்து கொடுத்து மு முகாம் போட்டு கரெக்டாக செய்கிறாங்க யார் யாரெல்லாம் இதையும் இந்த முகாம் நடக்குது இந்த மாதத்தில் அந்த ஊசி போட்டாகணும் அதையும் தெரியாமல் இருக்காங்க அவர்களுக்கு வந்து இவங்களே டாக்டராவே நர்ஸாகவே வந்து அவங்களாகவே எடுத்துக்கூறி இந்த மாதிரி வந்து உங்கள் குழந்தைகள் வந்து இரண்டு மாதம் ஆயிடுச்சு மூணு மாதம் ஆயிடுச்சு இதுக்கான ஊசி நீங்கள் போடணும் இந்தந்த மாதத்தில் இந்த தடுப்பூசி போடணும் அப்படி சொல்லிவிட்டு அவர்களே சொல்கிறாங்க இதனால வந்து தாய்மார்களும் முன்னாடியே வந்து டாக்டர் நர்ஸு நம்பளை வந்து வீடு தேடி வந்து சொல்கிறாங்க நம்ப குழந்தைக்கு ஏதும் ஆகாது நம்ப குழந்தைக்கு ஏதும் ஆகாது உத்திரவாதம் அவங்கள்தான் கொடுக்குறாங்க அப்படி சொல்லிவிட்டு நா போய் அவங்க வந்து ஊசி போடுறாங்க